எழுவத்தஞ்சாயரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஒம்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐந்நூற்றி பத்தொம்பது